என்னதான் வந்து நான் நகர்புறத்துக்கு நான் மாறி இருந்தாலும் என் மனது வந்து என்னைக்கும் கிராமப்புறத்துக்குத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கிராமத்தில் இருக்குறவங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தருங்க நம்ம வந்து பொறாமைப்படமாட்டாங்க அவங்க அன்பு வந்து உண்மையானதாக இருக்கும் கிராமத்தில் இருக்கும்போதே எல்லாம் பசுமையாக ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு வீடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் விடியால எந்திரிச்சவொடனே எல்லோரும் வாசல் கூட்டி கோலம் போட்டு அவ்வளோ நல்லா இருக்கும் சொசைட்டியில் போய் பால் வாங்கிட்டு வந்து எல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் இதே நம்ம வந்து சிட்டியாக இருந்தால் பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்து முந்தினநாளே நம்ம வச்சு டீ குடிப்போம் ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லை ஆனால் எட்டு மணி இதே நம்ம வந்து சிட்டியில் இருந்தோம்னா எட்டு மணிக்கு தான் நம்ம எழுந்திரிப்போம் ஆனால் கிராமத்தில் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சி எல்லா வேலையும் அஞ்சு மணிக்கு கோழி கூவிடும் எல்லோரும் எழுந்திரிச்சு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க தோட்ட வேலைக்கு போறவங்க தோட்டத்துக்கு போயிடுவாங்க அங்கே போனால் அவங்க தேவை அவங்களுக்கு தேவையான உணவை வந்து காலையில் எடுத்துட்டு போயிடுவாங்க அங்கே போய் சாப்பிட்டு அவங்க வேலையை ஆரம்பிப்பாங்க மதிய உணவை வந்து தோட்டத்துக்காரங்களே கொடுப்பாங்க அப்படி வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதும் தோட்டத்தில் இருந்து அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாச்சும் கொண்டு வருவாங்க அது வந்து அவங்களுக்கு அடுத்த நாளுக்கு எதாச்சு தேவைப்படும் அதேமாதிரி கிராமத்துலேன்னா விடுமுறை அன்னைக்கு பார்த்தா எல்லோரும் ஒற்றுமையா விளையாண்ட்டு இருப்பாங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் ஒரேமாதிரியே உட்காந்து விளையாண்ட்டு ஓடி ஆடி விளையாடி பாக்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் இதே வந்து நகர்புறத்தில் பார்த்துக்கிட்டோம்னா யாரையும் நம்ம வெளியே கூட பார்க்க முடியாது எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க எல்லோரும் இந்த ஃபோனை பார்த்துட்டு இந்த கம்ப்யூட்டரை பார்த்துட்டு அப்படியே தான் இருப்பாங்க ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லவே இல்லை வெளியே போனால் அங்கே நம்ம வெளியே போனால் போதும் ஒரு நாலு பேர் நின்னுட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்டே நம்ம பேசியே நம்ம பொழுது போயிடும் ஆனால் நகர்புறத்தில் நம்ம வெளியே வந்து பார்த்தா ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க நம்ம வந்து தனியாக போகிறோம் தனியாக வர்றோம் அந்தமாதிரி இருக்கும் அதேமாதிரி நகர்புறத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தரை பார்த்து அவங்க அதை வச்சுருக்காங்க இது வச்சுருக்காங்கன்னு பொறாமைப்படுவாங்க ஆனால் இதே கிராமத்தில் எடுத்துட்டோம்னா அவங்க அதை வச்சுருக்காங்கன்னு இன்னொருத்தங்க வந்து சந்தோஷம் தான் படுவாங்களே தவிர யாரும் ஒருத்தர் மேலே பொறாமைப்பட மாட்டாங்க அதிகமாக வந்து நிறையா பேர்த்து கூட நம்ம பேசுறத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்போல்லாம் வந்து கல்யாணம் ஆனவொடனே எல்லாம் தனி குடும்பமாக போயிடுறாங்க ஆனால் வந்து கிராமத்துலலாம் வந்து அப்படி இல்லை இன்னும் எல்லோருமே ஒட்டுக்கா இருக்காங்க தாத்தா பாட்டி கூட சந்தோஷமாக ஒரு குழந்தைங்க வந்து தனியாக நம்ம கூப்பிட்டு போய் வளத்ததை விட அவங்கவங்க தாத்தா பாட்டி கூட நம்ம வளத்துனா அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க தாத்தா பாட்டியும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்புறம்